நம்ம ஸ்டேட்டோடய பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும்னால் அதுக்கு உள்ளூர் தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுபொருள் தொழில் தான் அதாவது இந்த சாம்பிராணி இந்த செய்கிறது பேப்பர் கப்பு செய்கிறது அட்டை பாக்ஸ் பேக் பண்ணுறது அந்த மாதிரி இந்த அதில்லாமல் இந்த படித்தவங்க பார்த்தீங்கனா டேட்டா என்ட்ரீஸ் பண்ணுறது அதாவது பழைய படிப்பில்லாதவங்க இந்த சி சிறு குறு தொழில் மாதிரி பண்ணலாம் அதாவது வீட்லேயே ரன் பை பிசினஸ் பண்ணுற மாதிரி இந்த பத்திக் குச்சி செய்கிறது நம்ம தையல் தையல் தெரிஞ்சவங்க வந்து தையல் மெஷினில் வந்து துணி தைச்சுக் கொடுக்குறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிணாங்கன்னா மக்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ளூரில் வந்து நல்ல பிசினஸ் கிடையாது அதாவது உள்ளூர்லேயே வீட்லேயே தொழில் கிடைக்கும் அது வேலை கிடைக்க உதவுகிற தொழில் தான் இந்த மாதிரி தொழில் வளர்ச்சி அடைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பே இது இருக்குது இப்போ நாமக்கல்னு எடுத்திக்கிட்டீங்கன்னால் முட்டை ஃபேமஸ்ஸு சேலத்தில் வந்து மாம்பழம் ஃபேமஸ்ஸு அந்த மாதிரியே உங்கள் கொள்முதல் அதிகமாக இருக்கும் போது அங்கே மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வே வேலை இது கிடைக்கும்